ஆ இல்லை நீங்கள் எஸ்டெர்டே நான் பார்த்தேன் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்பள்கிட்ட நிறையாவே இருக்கு பட் ஆனால் நீங்கள் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு பட் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணனும் சரிங்ளா அதுக்குதான் இந்த மீட்டிங்கை நான் அரேஞ் பண்ண இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்தம்போது பார்த்திங்ன்னா பெர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு நம்ம சொன்ன டார்கெட்டை எல்லாருமே முடிச்சுருந்தோம் ஆனால் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நகை விலையும் நமக் கொஞ்சம் ரேட் ஹையாக இருக்கிறதனால நான் எங்களோட பிஸ்னெஸுமே கொஞ்சம் லாஸ்ஸாக இருக்கு நம்ப வந்து இன்னும் வந்து அப்ரோச் பண்ணா நல்லாயிருக்கும் இல்லை இந்த நம்ம வந்து இல்லை நம்ம நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ்லாம் நம்ம வந்து கரெக்ட்டாக தான் கொடுத்துட்டுருக்கோம் இல்லங்களா வேஸ்டேஜ்ஜாக இருக்கட்டும் செய்கூலியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம கரெக்ட் பெர்ஸன்டேஜ் தான் கொடுத்துட்டுருக்கோம் இல்ல நமக்கு இம்பார்ட்டண்ட் கஸ்டமர் அவங்க வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்ட்டாக ஏன்கிட்ட அழச்சிட்டு வந்துரணும் ஓகேவா ஏன்னா நான் சூப்பர்வைசராக இருக்கேன்னா அந்த அதாரிட்டி உங்களுக்கு புரியலை ஆஃப்பர்ஸ் கேட்கறாங்க அது நம்ப ஆஃப்பர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டைமும் நம்மளால் கொடுக்கமுடியாது இல்லையா நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒன்று நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து டெலிகாலிங் மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறவங்கதான் நாம பண்ணிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் டெலிகாலிங் மூலயமா யூஸ் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிஸ்னஸ் டார்கெட்டை வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஆ இப்போ நீங்கள் நான் இப்போ நான் வந்து மேனேஜர்கிட்ட பேசி நம்மளோட கன்ஸனில் பேசிவிட்டு உங்களுக்கு எதுவும் ஆஃப்பர் கொடுக்க முடியுமா செயின் இல்லைனா பேங்கில்ஸ்க்கு மட்டும் எதுவும் ஆஃப்பர்ஸ் எதாவது செய்கூலி இல்லை சேதாரத்தில் கம்மி பண்ணி தரமுடியுமா எதுவும் அட்வெர்டைஸ் பண்ணமுடியுமான்னு நான் பாக்கறேன் இந்த மாதிரி இருந்துச்சுனா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற நீங்கள் எதுவும் இந்த டெ டெலிகாலிங் மூலயமா வந்து கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இங்கே நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கு கேரளா டிசைன்ஸ் வந்துருக்கு அப்படி இல்லை நான் வந்து நீங்கள் கேட்குற டிசைனன வந்து நீங்கள் ஆட்ரு பண்ணாலும் நாங்கள் கம்மியான ரேட்டில் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட நமக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நம்மளோட ஒர்க்கே நம்ம டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுதான் அதனால் நீங்கள் அதை கரெக்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ண முடியும் நம்ம ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எதாவது டவுட்ன்னா நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் பிராப்லெம்ஸ்னாலும் நீங்கள் என்கிட்டே சொல்லுங்கள் ஓகேங்ளா ம் ஓகே தேங்க் யூ